நுகர்வோர் வந்து எப்படி கால்நடை வளர்ப்பு பற்றி ஆதரிக்கிலாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒருத்தர் வந்து பசு பசு மாடு அப்பறம் ஆடு கோழி அது வந்து சந்தையில்தான் வாங்குவாங்க அப்போதான் வந்து நுகர்வோருக்கும் கால்நடை வளர்ப்பு பரிவாளருக்கும் வந்து ஒரு உறவு முறை வருது அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா பசு வந்து பசு கோழி எந்த எதாக இருந்தாலும் சரி வாங்கறவங்க வந்து அதை பார்த்து வாங்குவாங்க இது நல்ல முறையில் இருக்குதா என்னன்றத பார்த்து அவங்கதான் வாங்குவாங்க இதுக்கு என்னென்ன வகையானது உணவு முறையை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நுகர்வோர் வந்து வாங்கறவங்க வந்து கேட்பாங்க இது எத்தனை மா வர்ஷம் ஆகுது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க வெளியில் சிறப்பாக செய்கிறத்துக்கோசறம் வந்து இது வந்து ஒரு வளர்க்குறாங்க பசு விலங்கு பசு வந்து அதிகமான விலைக்கு வாங்குறதாவும் அதே ஒரு தொழிலாக செய்கிறதுக்காகவும் வந்து இது வந்து பயன்படுத்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசு மூலமா வந்து இதற்கான மானியமும் கொடுக்குறாங்க இந்த பராமரிப்பு கால்நடையை வளர்ப்புக்கு வந்து பராமரிக்கிறதுக்கு வந்து இதுவும் போடுறாங்க அதே மாதிரி கொட்டகை அமைப்பு அமைப்பு அரசு மானிய கொட்டகை அமைக்கப்படுது கொட்டாயி அமைக்கிறதுக்கோசறம் வந்து நிறைய மானியம் ஆனால் அமைக்கிறாங்க இதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது பராமரிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருந்தாலும் நாம் வந்து கால்நடை மருத்துவமனையும் வந்து ஒவ்வொரு வில்லேஜ் கிராமத்துலியும் வந்து தனியாக இயங்கிட்டிருக்குறாங்க அதற்கான வந்து அரசே எல்லா ஒரு செலவும் செஞ்சுக்கிறாங்க கால்நடை மருத்துவம் வந்து எல்லாத்திற்குமே கண்டிப்பாக முக்கியமாக ஒன்று வேணும் வெளி ஊரில் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தனியாக வந்து மெடிசின்ஸ் இங்கிலிஷ் மெடிசின்ஸ் போடுவாங்க இருந்தாலும் இயற்கை முறையில் வந்து வந்து கால்நடை மருத்துவம் வந்து முக்கியமாக வந்து செயல்படுறாங்க அதே மாதிரி தனியார் மருத்துவரும் அதிகமாக வந்து இருக்குறாங்க